ஆ ஹாய் இல்லை எதோ டிரெயின் வந்து டிராஃபிக் ஜா இதாயிடுச்சு போல் கிராஸிங்காக இருந்தது போல் அதான் ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் லேட்டாக வந்துயிருக்கு டிரெயின்னு நீங்கள் எங்கே போகறீங்க ஆ நானும் அங்கே தான் போகிறேன் இன்னும் ஒரு நாற்பது நாற்பது நிமிஷத்தில் போயிவிடும் நீங்கள் எங்கேயிந்து வரீங்க ஆ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஆ நானும் சென்னை சைட்லந்தான் வரேன் நான் அங்கேயே ஒர்க் பண்ணிட்யிருக்கேன் சும்மா இப்போ ஊருக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்யிருக்கேன் நீங்கள் அப்படிங்களா சரி சரி இல்லை இன்னிக்கு தான் டிரெயின் லேட்டாக வருது எதோ கிரா எதோ கிராஸிங் ப்ராப்ளம் போல் எப்போவுமே டிரெயின் கரெக்ட் டைம்க்கு வந்துரும் இந்நேரத்துக்கு திண்டுக்கல் ரீச் ஆயிருக்கும் ஆனால் இன்னிக்கு தான் கொஞ்சம் லேட்டாக ஆயிருச்சு போல் இன்னிக்கு தான் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் லேட்டாக வருது எப்போயுமே கரெக்ட் டைம்க்கு வந்துரும்